ஹலோ சார் டாட்டு கம்ப்யூட்டர் டெக்னிஷனா சார் சார் என் பேர் ப்ரீத்தி எ என் கிட்டே வந்து இது இன்ட்டல் இருக்குது சார் இன்ட்டல் ஐ த்ரீ லேப்டாப் சார் அது நேத்திலேருந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை பூட் ஆக மாட்டேனுது பா இல்லை சார் எதுவும் நான் பண்ணலை சார் எதுவும் போடல சார் பூட்டிங் ப்ராப்ளம் ஆனால் வர் டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக யூஸேஜில் தான் இருக்குது சரின்னு நேற்று இந்த மாதிரி பிரச்சின வந்துச்சு நேற்று நைட்டு தான் ப்ராப்ளம் வந்துச்சு சார் நான் வந்து சரி பேட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டேன் அப்புறம் ரேமையும் வந்து கழட்டிட்டு போட்டு பார்த்துட்டேன் எரேஸ் பண்ணிப் போட்டேன் அப்படி இருந்துவிட்டும் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பூட்டாகி உள்ளே போச்சு சார் அடுத்தது என்னாச்சுனால் நான் ஒர்க் பண்ணிவிட்டே இருக்கும்போது அப்படியே ஹேங் ஆகிட்டு அப்படியே நின்றுருச்சு நின்றுட்டு அப்படியே ஷட் டௌன் ஆகிருச்சி தென் அகைன் வந்து திருப்பி ஆன் பண்ணி பார்த்தா அது அது அப்படியே ஹேங்கிங்கிலே இருக்குது உள்ளே போகல சரி ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போடணுமா இல்லாட்டி எதனால் ரிப்பேர் பண்ண முடியுமானு ஏன்னால் நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய டெஸ்க்டாப்பிலே நான் வச்சுருக்கேன் நான் இன்னும் எடுத்து வந்து ட்ரைவ்வில் அதை ஷிஃப்ட் பண்ணலை அதனால் ஏன்னால் எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு தேவை அதுக்காக தான் இல்லைனா ஓஎஸ் போடுகிறதுன்னா இப்போது வரச்சொல்லி உங்களை வரச்சொல்லி போட்டுருலாம் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா சார் இல்லை சார் எதுவுமே அப்டேட்யெலாம் கேட்கல சார் ஆனால் அது ஆட்டோமேட்டிக் அப்டேட்டெலாம் ஆனில் தான் சார் இருக்குது ம் இல்லை சார் போன வாட்டி உங்கள் டெக்னிஷன் ஒருத்தர் தான் வந்தாங்க எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை அவர் ஆ அவர் தான் வந்து எனக்கு எல்லாத்தையும் சே இது பண்ணிவிட்டு ஓஎஸ் போட்டு கொடுத்ததும் அவர் தான் சார் ம் ம் சரிங் சரிங்க சார் ஆமாம் சார் ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிணேன் எனக்கு ஒர்க் பண்ணுறத்துக்கு தேவையான சாஃப்ட்வேரு

ஓகே சார் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பார்த்துருங்க சார் இன்னைக்கு ஈவ்னிங் டைம் ஷெட்யூல் பண்ணி ஆ ஓகே தேங்க் யூ சார்